விவசாயிகள் வந்து தொடர்ந்து ஒரு தற்கொலை காரணமாக இருக்குது என்ன காரணம் கேட்டமுன்னா விவசாயத்தில் வந்து தண்ணி பற்றாத குறையால் காரணத்தால் வந்து பயிர்கள் எல்லாம் வாடி போச்சுன்னா அவங்க இறந்துடுறாங்க அதே சமயம் வந்து மற்ற ஒரு தொழில் கடனாக வந்து டிராக்டர் இந்த மாதிரி எல்லாம் உழுவ வாங்கும்போது அது தொழில் சம்மந்தமாக வந்து விற்பனை ஆகாத காரணத்தால் அது நஷ்டம் ஆனதுன்னா பிறகு வந்து அவங்க தற்கொலை முயற்சி பண்ணி ஏதாவது மருந்தை குடிச்சி மரணம் அடைஞ்சிர்றாங்க இதனால வந்து அரசு அவங்களுக்கு பார்த்து நிவாரணம் கொடுக்கோணும் மழைக்காலங்கள் வந்ததுன்னா சிலது வந்து தண்ணியெல்லாம் வயலில் நின்று கெட்டு போய் அதுவும் ஒரு அவங்களுக்கு ஒரு தற்கொலை காரணமாக ஆயிடுது அதே சமயம் வந்து நெல்லாக எல்லா பக்கமும் வந்து மழை பேய்ஞ்சிருக்குன்னா இங்கே வந்து கீழே இப்போ குழியில இருக்கும்போது தண்ணி நின்றுதுன்னா அந்த ஒரு விவசாயி ரொம்ப பாதிக்கப்படுகிற ஒரு பக்கம் தண்ணி இல்லாம வந்து அவங்க தற்கொலைக்கு போக தள்ளிடுறாங்க மற்றும் வந்து விவசாயி இந்த மண்ணில் வளரக்கூடிய விவசாயப் பொருள்னால தான் தொடர்ந்து வந்து அவங்க சாகிறக்குள்றான ஒரு முயற்சியை எடுத்துடுறாங்க அப்புறம் இதுக்கு அரசு ஏதாவது ஒரு நல்ல விதத்தை பண்ணணும் அப்புறம் மற்றபடி வந்து விவசாயப்பொருள்கள் தக்காளி வெண்டைக்காய் இப்படியெல்லாம் வந்து விவசாயம் செய்யும்போது அது வந்து மார்க்கெட்டிங் போகும்போது நல்ல முறையான ஒரு விலை விலைக்கு விக்கிறதில்லை நஷ்டத்தில்தான் விற்குது அதனால அவங்க மனம் நொந்து போய் சிலர் வந்து எதாவது ஒன்று பண்ணிக்கிறாங்க வாழ்க்கையில் வந்து ம விவசாயிகள் வாழ்வில் வந்து மிகப்பெரிய ஒரு உயர்வான ஒரு நிலையை அடைய வேணும் ஆனால் தொடர்ந்து வந்து விவசாயி வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக இதே பிரச்சினையாகதான் இருந்துக்கிட்டு இருக்குது விவசாயி வந்து இறந்துடுறாங்க ஆனால் இது இயற்காத அளவுக்கு அரசு மற்றும் இருக்கக்கூடிய பொது சுகாதார அவங்க வந்து ஒரு நல்ல முறையை பார்த்து அது எதனால போகறாங்க என்னன்னு கண்டுபுடிச்சு விவசாயி உடைய தற்கொலையை தடுக்கணும் அது வந்து ஒரு நல்ல விஷயமாக அரசு எடுத்த ஒரு நல்ல ஒரு அரசு வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு விஷயத்தை எடுத்து பகிர்ந்து இந்த உயிர்களெல்லாம் சேதாரம் இல்லாம வாழ்றதுக்கு உண்டான திட்டப்பணிகளை செய்யணும்